வணக்கம் கிராமத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கனா பெண்களுக்கு வந்து கல்வின்றது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பெண்மணியும் இப்போ வந்து பார்த்திங்கனா பள்ளி அறிவுத்திறன் வந்து மேம்படுத்துகிறதுக்காக பள்ளிக்கு சென்றாக வேணும் ஒவ்வொரு கிராமத்திலும் பார்த்திங்கனா ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மேல்நிலை பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலை மகளிருக்கென்று தனியாக அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி கொண்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அதாவது அரசுவோட அரசோட பங்கீட்டீல் பெண்களுக்குன்னு வந்து நிறைய ஏராளமான திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க மதிய உணவு திட்டம் பெண்களுக்கு ஆடை கொடுக்குறது இன்னும் பெண்கள் பெண்களை பொறுத்த வரையும் பார்த்திங்கனா ஊக்கத்தொகை திட்டம் அதுமாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கனா பெண்கள் பெண்மணிகளுக்கு வந்து கல்விக்காக நிறைய நல திட்டங்கள் செஞ்சுருக்காங்க வேலையும் பார்த்தா பெண்கள் கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கனா பெண்களுக்கு பாத்திங்கனா கைத்தொழில்கள் ரொம்ப முக்கியம் கைத்தொழில்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லணுன்னா நம்ம பூ பூ கட்டி விற்கிறது தையல் தையல் பயிற்சி சேர்ந்து அது மூலமாக வருமானம் ஈட்டுவது ஊதுபத்தி செய்வது இது போன்ற நிறைய கிராமத்தில் வந்து பெண்மணிகளுக்கு தேன் கூடு வளர்க்குறது இந்தமாதிரி நிறைய வேலைகளிருக்கு கிராமத்தில் சேவையாளர்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம வனத்துறை எதாவது நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இந்த வனத்துறை சார்பாக அங்கங்கே பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் வைக்கிறாங்க மோஸ்ட்லி எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் நம்ம கிராமப்புறத்தில் வந்து மரக்கன்றுகள் அதிகமாக வைக்கிறாங்க காட்டு சயிடு வைக்கிறாங்க அதில்லாமல் கிராமத்துபுறத்தில் பார்த்திங்கனா மெயின் ஏரியா அதாவது நம்ம வட்டாச்சியர் அலுவலகம் தாலூக்கா ஆபீஸ் முனிசிபால்ட்டி அதுமாதிரி அங்கங்கே இருக்குது காவல்துறை அந்தமாதிரி அந்தமாரி இடத்துலலாம் பார்த்திங்கனா மரக்கன்றுகள் வெச்சி சமூக இது வளர்த்துட்ருக்காங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனா கல்வி தான் ரொம்ப ஆனால் இங்கே மோஸ்ட்லி இப்போலாம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குன்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் வேலை வந்து மக்கள் கிராமத்திலருக்குற பெண்களுக்கு வேலை வந்து ஊக்குவிக்குணும் இப்போ கவர்மெண்ட் சார்பாக அந்த நூறுநாள் திட்டத்தையும் செயல்படுத்திட்டுருக்காங்க அந்த நூறு நாள் திட்டத்தை பார்த்திங்கனா விவசாயத்திற்கு இன்னும் பயன்படுத்துணும் அந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவுங்களுக்கு ஒரு நாளைக்கி இவ்வளோ தொகைன்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கும்போது கவர்மெண்ட்டு எரநூறு இப்போ ஒரு தோராயமாக கிராமப்புற பெண்மணிகளுக்கு நூறுநாள் திட்டத்தில் வந்து எரநூற்றைம்பது ரூபா கூலின்னு வைச்சிக்கோங்களேன் அந்த எரநூற்றைம்பது ரூபாயில வந்து நூறு நூற்றி ஐம்பது ரூபா விவசாயிகளிடமிருந்து வாங்கலாம் விவசாயிகளிடம் எந்த நிலத்து லேண்டோட ஓனரோ அவங்ககிட்ட இருந்து எத்தனை பெண்மணிகள் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேர் கணக்கு போட்டு இப்போ ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா நூற்றி ஐம்பதுன்னா ஆயிரத்தி ஐநூறுபா கவர்மெண்ட்டு சார்பாக ஒரு நூறுபா இல்லை அதிகபட்சம் இன்னொரு எரநூறுபாயும் சேர்த்து ஒரு பெண்மணிக்கு குறைந்தபட்சம் நூற்றைம்பது நானூறு அந்தமாதிரி சம்பளம் கொடுத்து அவுங்கள ஊக்குவிக்குணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன்